ஹலோ சார் வணக்கம் சாய் கேட்ரிங் சர்வீஸ்லருந்து பேசுகிறோம் சார் ஆச்சி மசாலா கம்பெனியா சார் சார் இது நம்ம கல்யாணத்துக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு நாங்கள் சமச்சிகிட்டே இருக்கணும் சார் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை பசங்க இல்லாமல் நீங்கள் எப்படி எந்த இடத்த யூஸ் பண்ணுவீங்க சார் இப்போ நாங்கள் கிருஷ்ணகிரிங்கிறதால் நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க சார் இது ஒரு எப்படி பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முன்னூறு கிலோ தேவைப்படும் சார் சார் நீங்கள் வழக்கமான ரேட்டு என்ன சொல்லுவீங்க சார் ஓகே சார் எப்படி சார் சரிங்க சார் ஆ ஆ

ஓகே சூப்பர் சார் ஆ சார் டெலிவரியெல்லாம் எப்படி பண்ணுவீங்க சார்

கண்டிப்பாக சார் அமௌன்ட் வந்து எப்படிங்க சார் நான் நெட் பேங்கிங் பண்ணிவிடவா இல்லை

சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் நான் விரைவில் உங்களுக்கு ஒரு டூ மினிட்ஸில் உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஓகே சார்